இப்போ தான் வந்துவிட்டு என்னோடய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இதான் என்னோடய ஸ்போர்ட்ஸ் என்னோடய ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் டெக்னாலஜியில் எப்படிலாம் பார்க்கறேன் ஐபிஎல் மேட்ச் பர்டிகுலராக ஐபிஎல் மேட்ச்சை ஸ்போர்ட்ஸு அதாவது விளையாட்டுத் துறையில் வந்துவிட்டு டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதுவும் இந்த இந்த ஜென்ரேஷன் இப்போ இருக்கக்கூடிய இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் டெக்னாலஜியோடய தேவை அதிகமான மக்களுக்குப் பயன்படுது முக்கியமாக இந்த ஸ்போர்ட்ஸ் பார்க்கறவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பார்க்கறவங்க தான் அதிகம் பசங்க மோஸ்ட் ஆஃப் த பாய்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஆண் பிள்ளைகள் எல்லோருமே ஸ்போர்ட்ஸுக்கு தான் அடிமை ஸ்போர்ட்ஸ் தான் ரொம்ப கிரிக்கெட் அதுவும் பர்டிக்குலராக ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் எல்லோரும் பார்ப்பாங்க அது வந்துவிட்டு என்ன ஐ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகுது ஸ்போர்ட்ஸ் சேனல் ஜியோ ஸ்போர்ட்ஸு எவ்ளவோ ஸ்போர்ட்ஸு ஸ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் எத்தனையோ எல்லா டிவியில் ஃபோனில் லேப்பில் எல்லாத்துலேயுமே டெலிகாஸ்ட் ஆகுது ஃபோனில் கம்ப்யூட்டர் மானிட்டர் எல்லா இடத்துலையுமே வந்து ஐபிஎல் மேட்ச்சை பார்க்கறோம் எல்லா இடத்துலையுமே டெலிகாஸ்ட் ஆகுது எல்லா விளையாட்டையுமே நம்ம நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா பார்க்கறோம் அதுவும் பர்டிகுலராக ஐபிஎல்லில் பல சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு நான் பார்க்கறது ஐபிஎல்லில் இப்போல்லாம் முன்னாடிலாம் ப்ளே பண்ணக்குள்ளே அம்பயர் இருப்பார் அவுட்டுனா அவுட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அது தான் ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை ஒரு சின்ன அவங்க விக்கெட் எடுத்துவிட்டாக் கூட அந்த விக்கெட்டை சரி பார்க்கறதுக்கு நம்ம டிஸ்ப்ளேவில் போடுவாங்க டிஸ்ப்ளேவில் ஸ்கிரீனில் பெருசாக போட்டுக் காட்டுவாங்க எந்த அளவுக்கு நீங்கள் அவுட்டாக்குறீங்க எந்த அளவுக்கு அந்த மைனூட்டா எட்ஜில் பால் போய்ருக்கு எப்படியும் அவங்க விக்கெட் எடுத்தாங்க அந்த விக்கெட் எடுக்கிறதுக்கு இ அந்த அல்ட்ரா எட்ஜை பார்த்து மிஸ்டேக்கை ஃபைண்ட்அவுட் பண்ணி கண்டுபிடிச்சி சொல்கிற அளவுக்கு அந்த டிஸ்ப்ளேவில் நம்மளுக்கு போட்டுக் காட்டுவாங்க அந்தளவுக்கு டெக்னாலஜி இருக்குது அந்த பர்ஃபெக்டாக இப்போ நேற்று நடந்த டி டொண்ட்டியில் கூட இ இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து நடந்துச்சு அந்த மேட்ச்சில் வந்துவிட்டு இந்தியா தான் ஓன் பண்ணுச்சு இங்கிலாந்து அவுட்டானாங்க அப் அவுட்டு இந்த விக்கெட்டுலாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக சரி பார்த்து கம்ப்யூட்டரால் மட்டும் தான் சொல்ல முடியும் அதோடு சௌண்டு எட்ஜு அல்ட்ரா எட்ஜெல்லாம் பார்த்து பாயிண்ட்டை சொல்வது பால் த்ரோ அவுட்டாவது ஃபோரு சிக்ஸு என்ன அடித்தாலும் எப்படி எப்படிலாம் போகுது அதைப் பற்றி கண்டுபிடிக்கலாம் டெக்னாலஜி ரொம்ப அதிகமாகவே யூஸாகுது எல்லாம் எந்த இடத்துல நடக்கிற ஸ்போர்ட்ஸ் ஈவண்ட் எதுவாக இருந்தாலேயும் கூட நம்ம வீட்டிலேருந்து பார்க்கற சந்தோஷம் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப வார்த்தைகளே இல்லை நான்லாம் ரொம்ப குதிப்பேன் ஒரு தோனி ஒரு சிக்ஸ் அடித்தாலே நான் அவ்வளோ சந்தோஷப்படுவேன் அப்படியே கைத்தட்டி குதிப்பேன் நானும் என் தங்கச்சியும் அந்தளவுக்கு நான் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா இருக்கும் எல்லாமே இந்த டெக்னிக்கல் ஃபீல்டில் நான் ரொம்ப விரும்புகிறதே விரும்பிப் பார்க்கறது என்னோடய ஃபோன்லேயா இருக்கட்டும் டிவிலேயா இருக்கட்டும் பார்க்குணுனா இந்த ஸ்போர்ட்ஸ் தான் நான் ரொம்ப பார்க்கறேன் டெக்னாலஜி மூலிமா ஃபோர்ட்ஸு ஸ்போர்ட்ஸு ஸ்போர்ட்ஸு எப்போயுமே ஸ்போர்ட்ஸு சப்போர்ட்டிவாக இருக்குது அதை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னோடய ஃபேவரட் வந்துவிட்டு யாருன்னா தலை தோனி தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்துவிட்டு பதிரானா ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்துவிட்டு யார் ரொம்ப பிடிக்கும்ன்னா அதுக்கப்புறம் நல்லா விளாடுறது வந்துவிட்டு ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்களைலாம் எனக்கு ரொம்பப் பிடிக்கும் என்னோடய ஃபேவரட்ஸு பும்ரா பிடிக்கும் ஹர்திக் பாண்டியா பிடிக்கும் கிரிக்கெட் ஐபிஎல் மேட்ச்சில் இவங்க விளாடுறது ரொம்ப பிடிக்கும் யாது சென்னை கிங்ஸ் தான் என்னோடய ரொம்ப ரொம்ப ரொம்ப அல்ட்ரா ஃபேவரட்டு அவங்க தான் எப்பயுமே ஐபிஎல் கப் ஜெயிக்கணும் அந்த மேட்ச் தான் நல்லா இருக்கணும் அப்படின்னுலாம் நினைச்சி ப்ரே பண்ணது உண்டு அதில் டெக்னாலஜிக்கலாக பார்த்தோன்னா என் ஃபோனில் நான் நிறையா மேட்ச் பார்த்துருக்கேன் இப்போ நான் ஒரு மேட்ச்சை பார்க்கலன்னா கூட அந்த மேட்ச்சை அடுத்த நாள் வந்து ஹைலைட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அடுத்த நாள் வந்து பழைய மேட்ச்சை போட்டுக் கூட ஹாட்ஸ்டாரில் பார்த்துக்க முடியும் அந்தளவுக்கு இம்ப்ரூவாகியிருக்கு ஸோ எப்போயுமே டெக்னாலஜி ஈஸ் பெஸ்ட்